தமிழ் மொழி பழமையான மொழி அது பழங்காலத்துட்டே வழக்குல இருந்துகிட்டே இருக்குது அது வந்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்குணுன்னா கல்வெட்டுக்கள் சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது பழமையானதாக இருக்கிறது ஆங்கில எழுத்துக்கள் வந்து மொத்தம் இருபத்தாறு தான் ஆனால் தமிழ் எழுத்துக்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்டுள்ளது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அஃறிணை உயர்திணை அது மாதிரி நிறையா இது இருக்குது இலக்கண இலக்கியங்களை கொண்டு நடைமுறையில் இருக்குது புறநானூறு அகநானூறு அது மாதிரி நிறையா இது இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து படிக்க படிக்க நமக்கு எளிமையானதாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியானதாகவும் இருக்குது திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் வந்து நம்ம பழைய க முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான படிக்கிற முறையில் நமக்கு வழக்கத்துல இருந்துகிட்டு நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்குது இலைனால் நம்ம வந்து இங்கிலீஸில் வெறும் லீஃப்பு அப்படிங்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்து தமிழ்ல அது வந்து பல வகையில் நம்ம சொல்லலாம் இலை காய்ந்த இலை அது மாதிரி நிறையா வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம வழக்கத்துல பயன்படுத்துகிற மாதிரி உள்ளது